தமிழ்நாட்டில பார்த்திங்கன்னா பண்பாடு வந்து பழையங்காலத்தில் வந்து இருந்ததை விட இப்போ வந்து நிறைய வந்து மாறிடுச்சு பழங்காலத்தில் பார்த்திங்கன்னா பெண்களை வந்து வீட்டிலே வந்து அடிமைப்படுத்தி வெறும் வீட்டு வேலைகளை மட்டும் செய்வதற்காக மட்டுமே வச்சுருந்தாங்க ஆனால் இப்போது பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து பல துறைகளில் வந்து சாதிக்கிறதுக்காக பல வேலைகளை வந்து செய்கிறார்கள் அது கல்வி கல்வி மற்றும் பல துறைகளில் வந்து திகழ்றாங்க அவங்களால முடிஞ்சளவுக்கு என்ன செய்ய முடியுமோ அது அதை செய்து வெற்றியை வந்து பெறுறாங்க இப்போ வந்து பழங்காலத்தில் பார்த்திங்கன்னா அவங்கள எதுக்குமே வந்து அனுமதிக்க மாட்டங்க அதில் ஆணாதிக்கம் தான் அதிகமாகருக்கு ஆனால் இப்போது பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து ஆண்களுக்கு நிகராக ரெண்டு பேரும் சமம் அப்படின்னு சொல்லிகிட்டு தான் வந்து இருக்குறாங்க கலாச்சாரத்தில் வந்து இதே மாதிரி பெரிய மாற்றம் அது இல்லாமல் குடும்பத்தினோட அமைப்பு வந்து நிறையா வந்து மாறிவிடும் ஃபர்ஸ்ட்டு வந்து ஆண்கள் தான் குடும்பத்தை வந்து எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து பெண்களும் வந்து நம்ம குடும்பம் அது நம்ம எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரோட முடிவுமே வந்து எடுக்க முடியுது அதனால் பார்த்தா சமூகத்தில் வந்து குடும்பத்தோட அமைப்பு வந்து ரொம்ப வந்து நல்லாருக்கும்